இப்போது எங்கள் வயலில் பார்த்திங்கன்னா நெல் உளுந்து பயறு பஞ்சு அது மாதிரி எல்லாமே விளைவிச்சிட்ருக்கோம் அது எல்லாம் விவசாயம் பண்ணிட்டிருக்கோம் இப்போது நெல் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அளவில் இங்கெலாம் விளையிறதினால அதுக்கெலாம் கவர்மெண்ட் வந்து ஒரு இடோம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல கொண்டு போய் நெல் அது எத்தனை கிலோ எத்தனை மூட்டை அப்படின்றத அவங்க கணக்கு பண்ணிட்டு அதுக்கான அமௌன்ட்டை கொடுத்துருவாங்க நாம்தான் நம்ம சுத்தம் பண்ணி அதை மூட்டையாக கட்டி கொண்டு போய் அந்த இடத்துல போடணும் அவங்க கணக்கு பண்ணிட்டு நமக்கு அமௌன்ட் மட்டும் கொடுப்பாங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விளைவிக்க முடியுமோ அதெல்லாம் விளைவிப்போம் அப்புறோம் இப்போது பஞ்சு அப்படினு எடுத்துக்கிட்டிங்கன்னா பருத்தி பருத்தி போட்டு அது பஞ்சு வெடிச்சு வரும்போது ஆள் வச்சு பஞ்செலாம் எடுத்துட்டு அது தனியா தனியார் ஆளுங்களாம் வந்து கடை மாதிரி வச்சுப்பாங்க அந்த குடோனில் கொண்டு போய் பருத்தி மூட்டையை போடுவோம் போட்டோம்னா அவங்க வந்து கவெர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிணத விட கொஞ்சம் கம்மியான அமௌன்ட்டை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க மொத்தமாக எல்லார் கிட்டயும் கலெக்ட் பண்ணிட்டு மொத்தமாக எடுத்துட்டு போய் கவர்மெண்டில் கொடுத்து அமௌன்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அமௌன்ட்டை அவங்க வாங்கிக்குவாங்க அதில் அவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அது மாதிரி பண்ணுவாங்க இப்போ உளுந்து பயறு அதெலாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகதான் விளையும் வீட்டுக்கு தேவையானதை நாங்க எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சிட்டு பக்கத்திலயே பயறு விளைவிக்காதவங்களாம் வந்து வீட்டுக்கு தேவைப்படும் இல்லையா அதில் கேட்டாங்கன்னால் ஊரில் ஒரு வில ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி பக்கத்தில் எல்லாரையும் எவ்வளோக்கு கொடுக்கறாங்களோ கேட்டுட்டு ஒரு படி இவ்வளோ ஒரு கிலோ இவ்வளோ அப்படினு பக்கத்தில் விற்றுக்குவோம் பெரிசா அதுக்கு வந்து கடை அந்த மாதிரிலாம் கொண்டு போய் விக்கிறதெலாம் கிடையாது பக்கத்தில் எங்க பக்கத்து வீட்டில் தேவைப்பட்டுச்னா அவங்களுக்கு விற்றுருவோம் அது மாதிரிதான் செய்வோம்